எங்கள் ஊரெலலாம் அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருனால் ரவ நாய் கண் வெறிநாய் டிக்கல் நாய் இருக்குது நல்ல நாய் இருக்குது வீட்டான வளர்க்குற நாய்ங்களும் இருக்குது இது வந்து கடிச்சு போடிச்சினா நாங்கள் உடனே போய் பலாப்பழம் பாலை கொண்டாந்து அறுத்து அது பாலை வைக்குவோங்க அப்புறம் சுடுத்தண்ணி நல்லா கொதிக்க வெச்சு உப்பு போட்டு அந்த காலையோ கையைவோ எங்கே கடிக்குதோ அங்கே அதை நல்லா போட்டு கழுவி விட்ருவாங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறம்தான் என்ன பக்கத்திருக்குது கவுர்ன்மெண்ட்டு ஆஸ்பத்திரிக்கு ஏதோ ஒன்று வெச்சு கூட்ட்டு போய் அப்புறம் மருத்துவம் பார்த்துக்குவோங்க தொப்புளை சுற்றி அங்கே டாக்ட்ரு ஊசி போடுவாங்க அது வந்து நம்ம தனியார் ஆஸ்பத்திரிக்கு போவத விட நம்ம கவுர்ன்மெண்ட் ஆஸ்பத்திரி போவதுதான் ரொம்ப நல்லது